நாங்கள் கிஷ்ணகிரி வஹாப் நகரில் வசிக்கிறோம் ஆன்லைனில் ஒரு டீ கப்புகள் ஆர்டரு பண்ணி இருந்தோம் அந்த ஆர்ட்ரு கப்பு நாலு நாள் கழிச்சு வந்தது வந்தால் உடஞ்சி வந்தது அதை ரிட்டன் போட்டு அதை மாற்றி கொடுக்குமாறு சொல்லியிருந்தோம் அது இல்லைனா பணத்தை ரிட்டன் கொடுக்குமாறு சொல்லியிருந்தோம் அதை ரிட்டன் கொடுக்கணும் அவங்களாண்ட சொல்லியிருக்கிறோம்